பருவ கால மழை தொடங்கி ஆரம்பித்ததுனா ஃபுல்லாக வயல்லேருந்து எல்லாமே பாதித்துடும் நெல் நெல்லுலாம் ரொம்ப பாதித்து போய்விடும் விவசாயிகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க மழை காலத்தப்போது ஃபுல்லாக தண்ணி நிற்கும் எங்கேன்னா எங்கேலாம் பார்க்குறோமோ அங்கேலாம் தண்ணி நிற்கும் விடாமல் மழை பொய்யும் விடாமல் மழை பெஞ்சால் செவரு ஓரலான் ஈரமாகி செவருலாம் உடஞ்சி கிழே விழுந்துடும் நிறைய பாதிப்புகள் ஏற்படும் மழை அப்போது எங்கேயும் வெளில போக முடியாது எங்கே ஒரு அவசர உதவி கூட எதுவும் கிடைக்காது மழையில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மழை பெய்கிறப்போ எல்லாம் கவனமாக இருக்கணும் எங்கேருந்து என்ன வருதுன்னு தெரியாது பாம்பு வரும் பூச்சி வரும் நிறைய வரும் மழை காலத்தப்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வெளில எங்கேயுமே போக முடியாது ஒரு கடைக்கு போக முடியாது ஒன்றும் செய்ய முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மழை காலத்தப்போது பயிர்லாம் ரொம்ப வாடி போய்விடும் விவசாயிங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்களால எதுவுமே செய்ய முடியாது வயல்லலாம் தண்ணி அதிகமாக நிற்கும் ஃபுல்லாகவே மழையோட அளவு அதிகமாகிடும் தண்ணிலாம் நிறைய ரொம்பி நிற்கும் கொளம் ஏரி இந்த மாதிரி இடத்துல நிறைய தண்ணி நிற்கும் நம்ம வெளிலயே வீட்டை விட்டே வெளில வர முடியாது ஒரு அவசரத்துக்கு எங்கேயும் போக முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மழை அப்போது என் வாழ்க்கையில் வந்து இப்போது சமீபத்தில் மழை பேஞ்சதில் ரொம்ப ஒரு வாரம் நிற்காம பேஞ்ச மழையில் நிறைய மரம்லாம் கீழே விழுந்துடுச்சு நிறைய வீடு ஃபுல்லாக தண்ணி வீடு ஃபுல்லாக தண்ணி வந்துடுச்சு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு வீட்டுக்கிட்ட சுற்றி வெறும் ம உள்ள மரம் எல்லாம் கீழே விழுந்துடுச்சு ஃபுல்லாக தண்ணி நின்னுச்சு ஃபுல்லாக கால்வாய் கால்லாம் ரொம்புற வரைக்கும் தண்ணி வந்துச்சு நிறைய ரொம்பவே தண்ணி வந்துச்சு ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வீட்ட சுற்றி தண்ணி நிறைய நின்னுச்சு காடு மேடு எல்லா இடத்துலியும் தண்ணி ஒரு குழியில் ஓடை தண்ணி ஃபுல்லாக ரொம்பி இருந்துச்சு வயல் வாய்க்காலுமே எல்லா இடத்துலியுமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே தண்ணியாகவே தான் இருந்துச்சு இப்போது இந்த வ இந்த வ வருஷம் பருவ மழையில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு போன வருஷம் கூட பரவாயில்ல இந்த வருஷம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டோம் இப்போது அளவுக்கு மீறி மழை பேஞ்சிச்சு நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு மழை பேஞ்சிச்சு ரொம்ப வருஷம் கழித்து ரொம்ப நிறைய பேஞ்சிதுன்னு சொன்னாங்க எங்கள் அம்மாலாம் நிறைய மழை பேஞ்சிச்சு எங்கேயுமே இந்த மழையை நான் பார்த்தது இல்லை நான் சின்ன பிள்ளையிலேருந்து இந்த மழையை நான் பார்த்ததே இல்லை இப்போ போன வருஷம் பேஞ்ச மழையில் ஃபுல்லாக ஒரு வாரம் கரெண்ட் இல்லாமல் தண்ணி மொள்ள போக முடியாமல் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே தண்ணியாகவே தான் இருந்துச்சு எல்லா இடத்துலியும் தண்ணியாக தான் இருந்துச்சு ஒரு இடத்துல கூட தண்ணி இல்லாமல் இல்லை ஒரு நேரத்தில் ஒரு நைட்டில் வாய்க்கால் உடஞ்சி ஃபுல்லாகவே வாய்க்காலில் உள்ள தண்ணிங்க எல்லாம் தெரு ஃபுல்லாகவே தண்ணியாகவே இருந்துச்சு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தண்ணியாக இருந்துச்சு ரொம்ப கஷ்டப்பட்டோம் வீட்டுக்குள்ளேலாம் தண்ணி வந்துடுத்து பாம்பு தண்ணி இந்தமாதிரி நிறைய வந்துடுச்சு நாங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டோம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு